இந்த டெங்கு காய்ச்சல் மலேரியாவெலாம் வரோன்னா வருது அப்படின்னா இந்த மழை காலத்தில் தான் வரும் அதிகபட்சம் மழை காலத்தில் தான் வரும் சளி பிடிக்குது காய்ச்சல் வருது அப்படின்னா இந்த மழை காலத்தில் தான் வரும் அதுக்கு வந்து நம்ம சுற்றுச்சூழலெல்லாம் சுத்தப்பத்தமாக வச்சிக்கணும் வீடு நம்ம புழங்குற பாத்திரம் நாம் கைகால் கழுவுவது இந்த நிலம் எல்லாமே சு பக்கம் பக்கம் இருக்கிறது எல்லா குப்பை கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வச்சிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மருந்தடிக்கணும் வீடை டெட்டால் போட்டு கழுவி விடணும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு நோய் நொடி வராமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும் நாம் தான் உருவாக்கிக்கணும் இத நம்ம வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீட்டில் சுத்தப்பத்தமாக வச்சுட்டு இருந்தாவே நோய் வராது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரவே வராது